நாமக்கல்லில் வந்து சுற்றுலா தலம் என்னன்னு பார்த்திங்கன்னா கொல்லிமலை அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலு அர்த்தநாதீஸ்வரர் கோவிலு இந்தமாதிரி ரொம்ப வழிபடுறக் கூடிய தலங்களாக இருக்கு அர்த்தநாதீஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா சாமி வந்து ஆண் பாதியும் பெண் பாதியும் ஒன்றாக ஒரு உருவச் சிலையாக அது இருக்கு இது சக்தி வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படுகிறது இது வந்து வருஷத்து ஒருவாட்டி வந்து இந்த சாமிக்கு வந்து தேர் இழுப்பாங்க அது பார்த்திங்கன்னா மூணு நாள் அந்த தேர் திருவிழா நடக்கும் எல்லா ஊர்லேருந்து வந்து இந்த தேர் இழுத்து சாமிக்கு போய் மறுபடியும் மலையில் கொண்டு போய் அங்கே வைப்பாங்க இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலு ஆஞ்சநேயர் வந்து மேல் கோபுரம் இருக்காது ஏன்னா அது கட்டினா இடிஞ்சு விழுந்துருமோங்குற ஒரு ஐதீகம் ஏன்னா அந்த செலை வந்து வளர்ந்துக்கிட்டே வருது அப்படிங்கிறது ஒரு எல்லோராலும் பேசப்படுது இங்கே வந்து புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் எல்லா வந்து விழாலாம் கொண்டாடுறாங்க இதுக்கு வந்து வெற்றில மாலை இது சந்தனக்காப்பு வெண்ணெக்காப்பு வடை மாலை இதெல்லாம் செலுத்தி வந்து எல்லோரும் வந்து சாமி கும்பிட்றாங்க இப்போ இங்கே எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க இந்த சாமி கும்பிட்றக்கு வெளிநாட்டுலருந்து வர்றவங்களும் இந்த கோவிலுக்கு வந்து இந்த சாமியை வந்து பார்த்து தரிசிச்சுட்டு போவாங்க பேரும் புகழும் பெற்ற ஒரு கோவிலாக இது கருதப்படுது கொல்லிமலையும் வந்து ஒரு புகழ் பெற்ற இடம் இங்கே வந்து ஏலக்காய் குறுமிளகு பழங்கள் போன்றவைகள் வந்து விளைவிக்கப்படுகிறது